ஆமாம் ஒரு வாரமாக எங்கள் ஊரில் புதன்கிழமை அதுபோல சந்தை நடக்கும் அந்த சந்தையில் நிறைய கடை போடுவாங்க நிறைய கடை நிறைய மளிகை கடை காய்கறி கடை அதுபோல் நிறைய கடை போடுவாங்க அந்த கடையில் விலை கம்மியாகவும் இருக்கும் அப்பறம் சின்ன சின்ன பலாப்பழம் இதுபோல விற்பாங்க பானிபூரி கடை போடுவாங்க இதெல்லாம் சந்தையில் வாரம் வாரம் நடக்கக்கூடிய ஒன்றுதான் அங்கே விலை கம்மியாகவும் இருக்கும் அந்த ஒரு நாள் அவங்க வந்துடுவாங்க வந்து போட்டுட்டு அந்த நாள் முடியிறப்போயே அவங்குளும் முடிச்சிட்டு போயிடுவாங்க ஸோ வாரம் வாரம் இங்கே நடந்துக்கிட்டுதான் இருக்கும் அப்படி வாரம் வாரம் நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கும் ஏன்னா அது காஸ்ட் எஃபிசியன்ட்டாக இருக்குது அதனால அதுக்கு வாரம் வாரம் அவங்க சில வாரம் மழை பெஞ்சால் அப்படின்னா அவங்க வராமலும் இருப்பாங்க அந்த வாரம் எங்களுக்கு ஒன்றும் பேப்பர்ஸ்லாம் நார்மல் கடையில் வாங்கிடுவோம் பட் அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக சந்தையில் தான் வாங்குவோம் நிறையா விளையாட்டு சாமான் கடைகள்லாம் கூட போடுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்களும் நிறைய கடைகளில் போய் பூமாலை வாங்குவாங்க ஸோ எல்லாத்துக்கும் அது யூஸ் ஃபுல்லாக இருக்கும் இந்த வளவி செயின் இதெலாம் வாங்கிறதுக்கு கூட சந்தைகள் மிகவும் யூஸ் ஃபுல்லாக இருந்துச்சி ஸோ அது ஒரு நல்ல விஷயம் வாரம் வாரம் நல்லபடியாக நடந்துகிட்டு வருது அவ்வளோவு தான்